அ ஆ ஹலோ யார் பேசுகிறீங்க ஆ சொல்லுங்கள் மேம் ஆ சொல்லுங்கள் மேம் ஆ ஒகேமா ஆ ஓகே டிஃபன் வேணுமா இல்லை லன்ச் வேணுமா மேம் லன்ச்சு இரநூறு பேத்துக்கா மேம் என்னைக்கி வேணும் மேம் என்ன மெனு நீங்கள் எதுவும் மெனு வெச்சுருக்கீங்களா இல்லை நான் எதுவும் மெனு சொல்லணுமா மேம் உங்களுக்கு

ஆ ஓ ஆ ஓகே வெஜ்ஜா நான்வெஜ்ஜா மேம்

நைன்ட்டி இருக்குது மேம் நைன் ஆ நைன்ட்டி ஒன் டென் இருக்குது மேம் நைன்ட்டீயில் வந்து என்னென்னா சொல்கிறேன் மேம் மெனு சொல்கிறேன் கேளுங்கள் சாப்பாடு சாப்பாடு சாம்பார் ரசம் ரெண்டு கூட்டு அப்பளம் இது வரும் மேம் ஒன் டென் அப்படின்னா வடை பாயாசம் வரும் மேம் இதே ஒன் ஃபாட்டி ஃபை அப்படின்னா பிரியாணி ப்ளஸ்ஸு காலிஃப்ளவர் சில்லி இந்த மாதிரி எதாச்சும் ஒரு சில்லி வந்து ஆட் பண்ணிடுவோம் மேம் பன்னீர் சில்லி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று அதில் காம்போ வரும் இது தான் மேம் மெனு இதை உங்களுக்கு ஒன் ஃபாட்டி ஃபை மேம் அது ஒன் ஃபாட்டி இல்லை ஒன் ஃபாட்டி ஃபை வேணுனா உங்களுக்காக உங்களுக்காக வேணுனா டிஸ்கவுண்ட் பண்ணுறேன் மேம் ஒன் தேட்டி ஃபைவுக்கு ஓகேவா மேம் அப்படின்னா ஸ்வீட்டும் நாங்கள் இதில் ஆட் பண்ணுறோம் மேம் ஒன் தேட்டி ஃபை வெச்சிக்கலாம் மேம் ஒன் ஃபாட்டி ஃபையில் இருந்து ஒன் தேட்டி ஃபை நான் கொடுக்குறேன் ஆ ஓகே நீங்கள் வேணுனா கேட்டு பாருங்கள் ஓகேவா மேம் சரி ஓகே என்ன டேட்டு என்ன எப்போது ஆர்டர் கொடுக்குறீங்கன்ட்டு நீங்கள் ஒரு ஒன் வீக் முன்னாடியே கால் பண்ணி சொல்லிவிடுங்க நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஆ ஓகே மேம் லெவனுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து டென் தேட்டி டென் ஃபாட்டி ஃபைவுக்கு உங்களுக்கு நான் கொண்டுட்டு வந்து கொடுத்துருவேன் ஓகே மேம் ம் தேங்க்யூ